ஹலோ ஹலோ அக்கா கேட்குதுங்களா ஆ அக்கா இது சென்னை மொபைல்ஸுங்களா ஆ அக்கா இப்போது புதுசாக மொபைல் எடுக்கணும்னு இருக்கோங்க்கா இப்போது எந்த மொபைல் ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்குதுங்க்கா ஓகேங்க்கா

ஆ அக்கா எனக்கு ஆ ஆ அக்கா ம் ஓகேங்க்கா அக்கா இப்போது கேமரா நல்லா குவாலிட்டியாக இருக்கணுங்க்கா ஆ கேமரா குவாலிட்டியாக இருக்கணும் அந்த ஸ்பேஸ் நிறைய இருக்கற மாதிரி இருக்கணுங்க்கா இஎம்ஐ பண்ணிக்கலாங்களா இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணுங்க்கா ஓகேங்க்கா எத்தனை மந்த்துக்கு போடணும் போட்டுக்கலாங்களா சரிங்க்கா அக்கா ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்குதுங்களா ஓகேங்க்கா ம் ஓகேங்க்கா அக்கா இப்போது நாளைக்கு வந்தால் எத்தனை மணிக்கு இருப்பீங்க அங்கே ஓகேங்க்கா ஆ சரிங்க்கா அக்கா இப்போ சார்ஜரு மெமரி கார்டெலாம் தருவாங்கல்ல அந்தமாதிரி எதுவும் ஆஃபர் இருக்குதுங்களா ஆ ஆ ஓகேங்க்கா சரி தேங்க்ஸுங்க்கா நாளைக்கு வரறோம் ஆ ஓகேக்கா தேங்க்ஸ்க்கா ம் ஆஹ ஆ